எனக்கு காமனாகவே ட்ராயிங்கில வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சம்டைம்ஸ் வந்துட்டு நான் சிலத நான் கற்பனை பண்ணி வரைவேன் சிலதை கற்பனை பண்ணாமல் வரைவேன் நிறைய டைம் நான் வந்துட்டு அனுபவிச்சுருக்கேன் அந்த மாரி ஒரு மூமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய டைம் வந்துட்டு எப்பையுமே எனக்கு ட்ராயிங்கனா காமனாகவே பிடிக்கும் நிறைய டைம் கற்பனை இல்லாமல் தான் கற்பனை அற்று தான் கற்பனை அற்று தான் வரையணும் நம்ம வ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஒரு சில டைம்மில் நம்மளுக்கு வந்துட்டு அது தோணவே தோணாது ட்ராயிங் பண்ணணும் அப்படின்னு நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பட் என்ன வரையணும் எந் எதமீன் பண்ணி வரையணும் அப்படின்ற மாரி அந்த எந்த ஒரு கற்பனையுமே இல்லாமல் இருப்போம் ஸோ அந்த டைம்மில் நம்ம கேஸ்வலாக எதாச்சும் ஒரு ட்ராயிங் டைக்ராமை வரைவோம் நம்ம எதாச்சும் பிடிச்சது சும்மா வரைஞ்சிட்டு இருப்போம் கற்பனை இல்லாமல் அதை எப்படி சமாளிச்சிங்க அப்படின்னு கேட்டோம்னா அப்போதைக்கு நம்மளுக்கு வரையணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பட் எந்த விதமான ஒரு கற்பனையும் இருக்காது இதான் வரையணும் அந்த மாரி அப்போ நம்ம வந்துட்டு எப்படி சமாளிக்கணுன்னா ஓவர்கம் பண்ணுன்னா கேஸ்வலாக நம்ம வந்துட்டு கேஸ்வலாக எதாச்சும் ஒன்று இ இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஸோ வரைவோம் அப்படின்னு சும்மா எதயாச்சும் ஒன்று வரைஞ்சு விட்றணும் அதான் வந்துட்டு அது பட் மோஸ்ட்லி கற்பனை எனக்கு எப்போயுமே இருக்கும் இப்படி தான் வரையணும் இது வரையணும் அது வரையணுன்னு இருக்கும் ஒரு சில நேரம் இல்லாத டைம்மில் வந்துட்டு நான் அதை ஓவர்கம் பண்ணி வருவேன்

நிறைய நான் பார்த்துருக்கேன் நிறைய டைம் நான் அனுபவிச்சுருக்கேன் இந்த மாரி கற்பனை இல்லாமல் பட் ஒரு சில டைம் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது கற்பனையும் இருக்காது இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது பட் வரையணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் பட் என்ன பண்ணுறது எதுவுமே நம்மளுக்கு ஐடியாவே இருக்காது பட் வரைவோம்